இந்தியாவில் உணவுமுறை எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குங்க அதாவது என்னென்னா கம்மஞ்சோறு களி கேவர் நல்லா கோதுமை களி ராகி ரொட்டி கேப்பை ரொட்டி கோதுமை ரொட்டி மக்காச்சோளம் எல்லாம் வெரைட்டியாக இருக்குங்க அதிகம் இட்லி தோசை எல்லாமே இதிலையும் செய்யலாம் பிடிக்கலாம் நல்லாவே சாப்பிட்லாங்க இந்தியாவில் சாப்பாடு பொறுத்தவரைக்கும் உடம்பு ஹெல்தியாக இருக்கும் நல்லா தயாரிப்பாங்க நல்ல இங்கே சமை சாப்பாட்டுக்கான உண்டான சமையல்காரவங்கலாகவட்டும் நல்லா க செய்வாங்க தயாரிப்பாங்க சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா களி எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சுகருக்காக அது பேசண்டுக்காக ஆகட்டும் நம்ப தமிழ்நாட்ல சுகர் பேஷண்டுக்கு உண்டான சாப்பாடு போ அனைத்தும் இங்கே தயாரிப்பாங்க எது வேணா சாப்பிட்டுக்லாம் முரங்க கீரை கீரை வாங்கினா சமைச்சி நம்ம களியோட சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரைஸ் ஆகட்டும் ரைஸ்ஸுன்னா நல்லா ரசாயனம் கலக்காத ரைஸை எடுத்துக்கணும் ரசாயனம் கலக்காத ரைஸை எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லாவும் சாப்பிட்லாம் அதனால் இந்தியாவில் சாப்பாடு வெரிகுட் நல்லாருக்குன்னு சொல்லலாம் மசாலா ஐட்டம்ன்னு எடுத்துக்கிட்டா நாமளே தயாரிக்கலாங்க வரமிளகாய் கல்லைபருப்பு இதெல்லாம் போட்டு நாமளே வறுத்து அம்மியில அரைச்சி குலம்பு வச்சி நாட்டுக்கோழி குலம்பு இதெல்லாம் நாமளே செய்யணும் மசாலா போட்டு குலம்பு வைக்கிறது இன்னும் அதோட இன்னும் பெட்ராக இருக்கும்